இப்போ வந்து புதுஸ்ஸாக ஒரு மதிய நேரத்தில் வரது ஒரு மஞ்சள் கலர் கலந்த ஒரு மாதிரி பின்னாடி அந்த வால் வந்து ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கு ஒரு ஷார்ப்பாகவும் ஷேப்பாகவும் இருக்கும் அந்த இது வந்து இப்போ அதிகமாக இப்போ வந்து மதிய நேரத்தில் மட்டும் வருது காலைலலாம் இல்லை மதிய நேரத்தில் ம வருது அப்புறம் இன்னோரு அபூர்வமான பறவை எது அப்படினா மயில் மயில் வந்து அந்த காட்டுமோட்டில் வந்து நாங்கள் டெய்லியும் காலைல போவோம் காட்டு தோட்டத்துக்கு அப்போ அது என்ன பண்ணும் அது அழகாக அந்த மயில் தோகையை விரிச்சிகிட்டு அந்த இடத்துல அப்படி ஆடிகிட்டுருக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஒன்று ஒன்றும் என்ன பண்ணும் நடந்து நடந்து டக் டக் டக்ன்னு நடந்து போவும் எதா சத்தம் கேட்டுச்சின்னா அப்டே சல்லுன்னு பறந்து போவும் அது வந்து எப்படி இவ்வளோ தூரம் உயரமா பறக்கும் அது எப்படி இவ்வளோ தூரம் பறக்குது அப்படி ஒரு இடத்துலேந்து டக்குன்னு இன்னோரு இடத்துக்கு ஓடி போய்ரும் சல்லுன்னு பறந்து போய்ரும் அது வந்து நான் மயிலை பார்த்து அதிசயப்படுவேன் இது எப்படி இவ்வளோ அழகாக இருக்குது இந்த மயிலு அப்டே அழகாக தோகைய விரிச்சிச்சின்னா அப்டே அப்டே விசிறி மாதிரி அப்படி அழகாக ஃபுல்லாக விரிச்சியிருக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்குறத்துக்கு நான் அதிகமாக பார்த்து வியப்படையிற பறவை வந்து மயில் தான் மயில் அந்த இப்போ புதுசாக எங்கள் வீட்டுக்கு வர அந்த மதிய நேரத்தில் வர அந்த மஞ்சள் குருவி அது ஒரு மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் அது சின்னதாக அப்படி இருக்கும் அப்புறம் இன்னொன்று கருஞ்சிட்டு வரும் அந்த கருஞ்சிட்டு சின்னோன்டா இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் அது ஒரு மாதிரி கீச் கீச்சுன்னு சத்தம் கொடுக்கும் அந்த கருஞ்சிட்டு அந்த ரெண்டு பறவை வந்து மதிய நேரத்தில் மட்டும் வருவாங்க மயில் வந்து தோட்டந் தொரவுக்கு போனோம்ன்னா எங்கள் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போனோம்ன்னா தோட்டந் தொரவு அந்த தோட்டத்துக்கு போனோம்னாவே ரெகுலராக டெய்லியுமே இருக்கும் எந்த நேரமும் மயில் பார்க்கலாம் முன்னலாம் மயில் பார்க்கணுன்னா விராலிமலை போகணும் சொல்லி சொல்லுவாங்க இப்போலாம் வந்து எங்கூர்ல வந்து அதிகமான மயில் வந்து டெய்லியுமே எப்போ வேணுமோ எந்த நேரம் வேணுமாலும் தோட்டம் தோட்டம் பக்கம் போனா மயில் நிறையா மயில் பார்க்கலாம் ஒரு மயில்லாம் கிடையாது நிறையா ஏகப்பட்ட மயில் இருக்குது ஆனால் மயில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்த்து நானு அபூர்வப்பட்ற பறவை வந்து மயில்